வாஷிங் மிஷின் பற்றி நெகட்டிவ் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் வைச்ச ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட முடியாது ஏன்னால் அந்த போடும்போது அந்த ஸ்டோனெலாம் வந்து தனித்தனியாக வந்துடும் அதனாலே வாஷிங் மிஷினில் போட முடியாது அது வந்து எனக்கு நம்ம மிஷினே வாங்கத் தேவையில்ல கையாலே தொவச்சிடலாம் அப்படின்றா மாதிரி யோசிக்க எனக்கு தோணும் அப்புறமா வந்து இந்த பட்டுப்புடவை இந்த மாதிரிலாம் போட முடியாது அப்புறம் வந்து இந்த லெதர் க்ளாத்தில் இருக்க்ற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மிஷினில் போட்டால் லூஸாக ஆயிடும் அந்த அந்த எப்படி தையலெலாம் லைட்டாக பிரிஞ்சுடும் ட்ரெஸ்ஸில் அதேமாதிரி பாய்ஸு டீஷேர்ட்லாம் வந்து ம்ஹும் ஷேர்ட்லாம் போடுறதா இருந்தால் அந்த காலரில் அழுக்கு நிறையா இருந்துச்சுன்னால் அந்த காலரில் இருக்கிற அழுக்கெலாம் போகாது அந்தமாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அதனாலே நம்ம மோஸ்ட்லி கையால் துவைக்கிறதே நமக்கு பெஸ்ட்டு